எங்கள் ஊரில் வந்து ராம் சில்க்ஸ் துணி கடை வந்து அவங்க விளம்பரம் பண்ணதை பார்த்தோம் போய் ஆர்வமாக எடுக்க தோணுது அதுக்கு காரணம் வந்து அவங்க விளம்பரம் பண்ண விதம் அவங்க வச்சுன்னுருக்குற இடம் அதே போல் வந்து அவங்க வந்து சிறு விவசாயிங்க எப்படினா கீழ்மட்டதரம் இருக்கறவங்களும் கூட அந்த துணியை போய் எடுக்குற மாரி கம்மி விலையில வந்து கொடுக்குறாங்க இதே வந்து வெளியில பெரிய கடையிலலாம் போய் எடுத்தால் நூறுரூபா நூத்தம்பதுரூவானுவாங்க இவங்ககிட்ட வந்து அதே பொருள் வந்து அம்பதுரூவாய்க்கு தரமாவும் கிடைக்குது அவங்ககிட்ட அதே தரம் இருந்தாலும் நூற்றம்பதுரூவாக்கும் இவங்க தரம் கம்மியாக இருந்தால் அதே தரத்தில் இருந்தால் கூடம் இங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது அதனால் வந்து அவங்க விளம்பரத்தை பார்த்து அவங்க கடையில் போய் எடுக்கும்போது தான் தெரியுது உண்மையில் வந்து இது ஒரு நல்ல விளம்பரம் கடையும் நல்லாக்கூட அதை பார்க்கும் போது வந்து அவங்க விளம்பரம் பண்ணதை பார்க்கும் போதுக்கூட போய் எடுக்கும் போதுதான் வந்து நடுத்தர மக்களுக்கும் பயன்படுறமாரி அவங்க விளம்பரம் பண்ணின்னுக்குறாங்க ஸோ அதனால வந்து இது உண்மையில் பாராட்டதக்கது